பொழுதுபோக்கு துறையினா மெயினாக வந்து சினிமா தான் அதில் வந்து இப்போ வந்து யாரும் தேயேட்டர்ல வந்து முன்னெல்லாம் வந்து படம் ஓட்டுறது வந்து ஒரு ஃப் ஃப்லிம் ரோல் போட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எல்லாமே ஒரே சேட்டிலைட் மூலயமா ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க அது ஒரு பெரிய மாற்றம் க்ளாரிட்டி நல்லாயிருக்கு ஆடியோ வீடியோ எல்லாமே நல்லாயிருக்கு அது ஒன்று பொழுதுபோக்கு அம்சம்னு பார்த்திங்கனா ஒரு நிறையா மால் இதில் நிறையா அந்த இது என்ன சொல்லுறது வெளியில வந்து நிறையா பொள்ளாச்சி கோயம்புத்தூரில் சில இது விளையாட்டு அம்சங்கள் பொருந்திய பார்க் தீம் பார்க் அது இருக்குது அது கொஞ்சம் அது கொஞ்சம் பிரபலமாக ஆகிட்டு வருது அவ்வளோதான்